கிருஷ்ணகிரியில் வசித்து வருகிறேன் நான் வாடகைக்கு ஒரு கார் எடுத்து சென்று எடுத்துப் போனேன் அதில் சீட்டு கி கிழிஞ்சிருக்கு வண்டி ரிப்பேரு வண்டி சரி இல்லை டேக்சி ஓனரிடம் கூறினேன்